இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினைஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று